முன்பு வீட்டில் மாவரைத்து தண்ணி இரச்சு துணி துவைக்கிறது கஷ்டமாகருக்கும் இப்போது எல்லாம் கிரைண்டுரு வாஷிங்மெஷின்னு மோட்டரு எல்லாம் வந்தனால் அதெல்லாம் சுலபமாகிருக்கு வேலைலேயும் எனக்கு வேலை கிடச்சப்ப பணியில் சேர்ந்த புதுசில் வேலை அதிக நேரம் செலவு செஞ்சு நான் எழுத்து மூலமாக தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு முடித்து கொடுப்பேன் ரெஸ்ட்டே இருக்காது இப்போது ஆனால் கம்ப்யூட்டர் டைப்ரைட்டரு எல்லாம் மிஷின் வந்த பிறகு ஆனால் பல பேருக்கு வேலை வேலை இல்லாமல் போயிடுச்சு ஆனாலும் எனக்கு வந்து எல்லா வேலையும் ஈசியாக ஆக்கிருச்சு பலருடைய வேலையை செ நான் கம்ப்யூட்டர் மூலமாக செஞ்சு ஃபைனலாக பண்ணிவிட முடியுது ஃபைனல் பண்ணி சப்மிட் பண்ண முடியுது வேலைலேயும் தெளிவாகவும் சுலபமாகவுருக்கு மேல் அதிகாரிங்கலாம் அதை ஈசியாக புரிஞ்சிக்கிட்டு என்னை பாராட்டுகிறாங்க அதனால வாழ்க்கையில் சுலபமாக்கிருச்சு மிஷின்கள் தாக்கங்களும் அதிகமாக தான் இருக்குது ஆனால் அது நல்ல விதமாக தான் எனக்கு வாழ்க்கையில் முடியுது